நான் எப்படி அதாவது வீடு கார் வணிகம் விவசாயம் தனிநபர் போன்றவற்றுக்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருந்தால் ஆரம்பக்கட்ட செயல்முறை எப்படி இருந்தது கண்டிப்பாக நான் வாங்கியிருக்கேன் அதாவது வீடு வீடு இல்லை வீடு இல்லைன்னு சொல்லி அதாவது லோன் கேட்க போனோம் அப்படின்னா உங்கள் ஹஸ்பெண்ட் என்ன செய்கிறாங்க அதாவது நிறைய கேள்விகள் வந்து கேக்குறாங்க அப்போது நாங்கள் எப்படி ஏழைப்பட்ட மக்களும் நாங்கள் எப்படி வீடு கட்டுறது நிறைய தனிநபர் கடன் வாங்கியிருக்கேன் அதிலக்கூட ஆதார் கார்ட் வச்சு தந்துடுறாங்க அதுக்கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து ப்ரைவேட்ல இதெல்லாம் வந்து கேட்கமாட்றாங்க ஆனால் வந்து கவர்மெண்ட்ல கேட்பாங்க இல்லையா நல்லா பண்ணிகிட்டு தான் இருந்தாங்கள்